தருமபுரி மாவட்டத்தில் பல கிராமங்களில் பேருந்து வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் அங்கு வாழும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படறாங்க எப்படின்னு பார்த்தாங்கன்னா பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் மக்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நேரத்துக்கு போய்ட்டு நேரத்துக்கு வீடு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு ஏற்படுது இதனாலேயே நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பேருந்து இருக்கும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வந்து சேர்க்கிறாங்க ஒட்டு மொத்த கிராமமே வந்து தேவைகளை வந்து வாங்கணும்னால் கூட பேருந்து நேரத்துக்கு வேணும்னு நினைக்கிறாங்க இதனால் வந்து ஒட்டு மொத்த கிராமமும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில் மதியம் சாய்ந்திரம் இரவு இந்த நாலு நேரத்திலும் பஸ் வசதி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க